பொழுதுபோக்கு அப்படின்னா வயசான பாட்டிங்கள்லாம் வந்து இப்போ சீரியல் பார்ப்பாங்க தெய்வமகள் வம்சம் காற்றுக்கென்ன வேலி சுந்தரி அந்தமாதிரி சீரியல்லாம் பார்ப்பாங்க அப்புறமா வந்து அந்த ஷோஸ்லாம் பார்ப்பாங்க சூப்பர் சிங்கர் டான்ஸர்ஸ் வித் டான்ஸ் ஜோடி நம்பர் ஒன் ஸ்டார்ட் மியூசிக் ரெடி ஸ்டெடி போ இந்தமாதிரி ஷோஸ்லாம் பார்ப்பாங்க அம்மா கூட்டங்கூட்டமாக உட்காந்துன்னு கதை பேசுவது அப்புறம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலா இருக்கிறது பொழுதுபோய் பொழுதுபோக்கு அப்புறம் அப்புறம் இன்னும் சொல்லணுன்னால் பசங்ககூட வெளாடறது கிரிக்கெட் பார்க்கறது கிரிக்கெட்டில் வந்து ஒரு பால் வந்து அவுட் ஆகிடுச்சுனா பசங்கக்குள்ளே பேசிக்கிறது மச்சான் இது பால் அவுட்டான்டா இந்த பால் அடிச்சிருந்தால் அதை பிடிச்சிருக்கலாம் அப்படி பேசறது இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு இந்த மாதிரிலா இருக்கிறது பொழுதுபோக்கு